ஹலோ அண்ணா நீங்கள் வெற்றி ட்ராவல்ஸாண்ணா அண்ணா நான் கேப் புக் பண்ணியிருந்தேன் நான் சொல்லி ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இன்னும் வரலை ட்ரெயினுக்கு வேறு லேட் ஆச்சு நைன் தேர்ட்டிக்கு ட்ரெ ட்ரெயினு இப்போயே ஒன்பது மணி ஆயிடுச்சு வர லேட் ஆகுமாண்ணா எப்போ வருவீங்கண்ணா நான் வேறு காசு ஏற்கனவே கட்டிவிட்டேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் உங்களால சட்டுன்னு வர முடியுமாண்ணா நைன் தேர்ட்டிக்கெலாம் ட்ரெ ட்ரெயிண்ணா எங்களுக்கு கொஞ்சம் சட்டுன்னு வாங்கண்ணா